நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒன்றாவதுல இருந்து ஒன்பதாவது வரைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு க்ளாஸ் இருந்திச்சு பத்தாவதுக்கு மேலே அந்த க்ளாஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் இல்லை ஏன் அப்படினா பப்ளிக் எக்ஸாம் இருந்தனால் அந்த டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற க்ளாஸை எடுத்துவிட்டாங்க அண்ட் நாங்கள் லஞ்ச் முடித்த அப்புறம் எங்களுக்கெனு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதுக்கெனு ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க அந்த டீச்சர் எங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுலேயும் வாட்டர் பாட்டிலை வைச்சு எப்படிலாம் என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படினு சொல்ல சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பரை வச்சு சொல்லியிருக்காங்க காட் போர்ட் வச்சு சொல்லி இருக்காங்க ப்ளாஸ்டிக் வைச்சு எப்படி பண்ணுறதுனு சொல்லி இருக்காங்க தீப்பெட்டி வைச்சு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின் நிறையாலாம் சொல்லித் தந்திருக்காங்க அதே மாதிரி நான் அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் க்ளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வர்றப்போது பிடி சார் அப்படிங்கிற ஒரு சார் இருப்பார் அவர் விளையாட்லேயும் எங்களை கான்சென்ட்ரேட் பண்ண வைப்பார் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதுவும் ஒரு பக்கம் அவருக்கு கை வந்த கலையாக இருந்திச்சு அதுலேயும் மண்ணில் செய்கிற சில திங்க்ஸ்யெலாம் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதுலேயும் அதுலேயும் ஆட்டாங்கல் எப்படி செய்கிறது மண்பானை எப்படி செய்கிறது அடுப்பு எப்படி செய்கிறது முகூர்த்தப் பானை எப்படி செய்கிறது பூந்தொட்டி எப்படி செய்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அதுலேயும் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு நாங்கள் மட்டும் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பற்றாது மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறது எங்களுக்குத் தெரிஞ்சதை நாங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தோம் அதே மாதிரி ஸ்கூல் லெவல்லேயும் இல்லாமல் மாவட்ட அளவில் மாநில அளவில் நடக்கிற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் வைச்சாங்கனா நாங்கள் முன் நாங்களே முன்னாடி போய் நாங்கள் பண்ணுறோம் அப்படினு சொல்லுவோம் அதுலேயும் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நிறையா செய்வோம் பேப்பர் வந்து வேஸ்ட் பேப்பரெலாம் தூக்கிப் போடாமல் அதை நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி புதிய பொருளாக எல்லாம் பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு ஐடியா கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ்யெலாம் நிறையா யோசிப்போம் அதுலேயும் பேப்பர் பேப்பரில் வச்சு ஒரு கப்பு செய்யலாம் அந்த பேப்பரில் கப்பு எப்படி செய்கிறதுனு பார்த்தோன்னா நம்ம ஆட்டங்கல்லில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கப்பு வேணுமா இல்லை சின்ன கப்பு வேணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி நம்மளுக்கு பெரிய கப் அப்படி வேணுனால் நம்மளுக்கு எவ்வளோ நியூஸ் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத நம்ம போட்டு அதில் தண்ணி போட்டு கொஞ்சம் வெந்தயம் இருந்துச்சுனால் அதையும்கூட நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு கப்பு உங்கள் வீட்டில் எந்தளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு பெரிய பவுல் வேணும் அப்படின்டு அந்தளவுக்கு பெரிய பவுல் எடுத்து அதுக்கு மேலே நீங்கள் அந்த அரைச்சி வைச்ச அந்த கூழ் அதை எடுத்து மேலே இது பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் காய வச்சு அதை எடுத்து நம்மளுக்கு வந்து அழகான கப்பு கிடைக்கும் அந்த கப்புலெயும் நம்ம நிறையா ஃப்ளார்ஸ் வரைகிறது ஸ்டார்ஸ் வரைவது அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே நம்ம கைவண்ணமாக காட்டலாம் அது இல்லாமல் மண்ணில் வந்து நம்ம ஏகப்பட்ட ஐயிட்டம்ஸ்யெலாம் நிறையா செய்யலாம் அதுலேயும் பார்த்திங்கனா நம்ம கடையில் எதுவுமே அந்த சமையல் தேவையான பொருட்களெலாம் வாங்கி இது பண்ணாமல் நம்மளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்யெலாம் சேர்ந்து எப்படி அந்த களிமண்ணில் குக்கர் செய்கிறது எப்படி வடை சட்டி செய்கிறது எப்படி கத்தி ஸ்பூன் செய்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம் அதுமட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் மண் இருந்திச்சு அப்படினா அதில் நம்ம தண்ணி ஊற்றி நம்மளுக்கு என்ன ஸேஃப் வேணும் அப்படிங்கிற நம்ம டிஸைட் பண்ணி அந்த ஸேஃப்பில் நம்ம கையை வைச்சு அந்த ஸேஃப் ட்ராயிங் பண்ணிணோனா நம்மளுக்கு அந்த ஸேஃப்பே கிடைக்கும் அந்த ஸேஃப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளாஸ்டிகெலாம் வெளியே போடுறனால அந்த மண் மாடு இதெல்லாம் சாப்பிட்றதுனால அது வயிற்றுக்குள்ள போய் அதுக்கு வந்து தீங்கு விளைவிக்குது அதனால் நம்ம அந்த ப்ளாஸ்டிக் பொருட்கள் அப்படிங்கிறத வெளியே போடாமல் அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு அதை நம்ம பண்ணணும் ப்ளாஸ்டிக்னால் ஒரு பாட்டல் ஒரு வாட்ரு கேன் எடுத்துக்கிட்டீங்கனால் அதில் வந்து நம்ம ப்ளவர் பாட்ஸ் செய்யலாம் அதில் ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி செய்யலாம் இது மாதிரி நிறையா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நிறையா பண்ணலாம் அதுட்டும் இல்லாமல் மேட்ச் பாக்ஸ் அதை எடுத்து அதுக்குள்ளே இருக்க ஸ்டிக்ஸ்யெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து டேபுளாக செய்யலாம் அப்புறம் வீட்டில் வேஸ்டாக இருக்கிற நம்ம சிஸ்டர்ஸ் அவங்களோட வளையல் எடுத்து நம்ம கிளாக் மாதிரி செய்யலாம் அந்த க்ளாக்கில் அந்த வளையல் மேலே நூல் அதெல்லாம் சுற்றி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பூ அதாவது ப்ளாஸ்டிக் ப்ளாஸ்டிக்கில் ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை வேறு ஏதாச்சும் பேப்பரில் உங்களுக்கு எதில் பூ செய்ய வேணும் அப்படின்ட்டு தோணுதோ அந்த இதில் நம்ம பூ செஞ்சு அழகுக்கு வச்சுக்கலாம் அதுமட்டும் இல்லாமல் குயிலின் பேப்பர் அப்படின் சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் நாங்கள் வந்து நிறையா கம்மலெலாம் செஞ்சுருக்கோம் அந்த கம்மல் வந்துவிட்டு எங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதாவது இப்போது உங்களுக்கு மாங்காய் டிசைன் பிடிக்கும் அப்படினா நம்ம மாங்காய் பூ டிசைனில் செய்யலாம் அப்படி இல்லை நீங்கள் மயில் டிசைன் வேணும் உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைனை நம்ம அந்த கம்மலெலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் செஞ்சு நாங்கள் மற்றவங்களுக்கு விற்றிருக்கோம் அந்த விற்கிறப்போ அதில் கிடைக்கிற காசு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்புறம் இந்த மழை டைமில் பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து நிறையா பேருத்துக்கு சின்ன வயசில் கப்பல் விடுறதுக்குனு ஆசையாக இருக்கும் அதுலேயும் ரெண்டு வகையான கப்பல் இருக்குது சாதாக் கப்பல் கத்திக் கப்பல் அந்த சாதா கப்பல் வந்துவிட்டு மழை அதாவது எங்கே தண்ணி தேங்கியிருக்கோ அதில் வைச்சோனா கப்பல் மாதிரிப் போகும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு அதில் ஆசை அப்புறம் கத்திக் கப்பல் அதில் வந்து பின் ஒரு சைடு வந்து சாதாக் கப்பலாக இருந்தாலும் பின்னாடி சைடு வந்து கத்தி மாதிரி இருக்கும் அந்த கத்தியை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டைப்போட்டு விளையாடுறது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை தரும் அதுமட்டும் இல்லாமல் களிமண் களிமண்ணில் வச்சு நம்மளுக்கு சிலை செய்யலாம் இப்போது ஒரு ஃபெஸ்ட்டிவல் விநாயகர் ஃபெஸ்ட் அப்படினு வருதுனால் அந்த விநாயகர் சிலைய எப்பெலாம் இதுபண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மண் வேணும் அப்படிங்கிறத களிமண் வேணும் அப்படிங்கிறத நம்மளே ஆற்றுக்குப் போய் எடுத்து நம்மளே விநாயகர் இந்த மாதிரிலாம் செய்யலாம் கடையில் வாங்கிறது வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோவோ பெட்ராக இருக்கும் அதுவும் போக கார்ட் போர்ட் அதை வச்சு ஏடிஎம் மிஷின் நம்மளே உருவாக்கலாம் அது எப்படினா உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஏடிஎம் மிஷின் ஒரு எக்ஸ்சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படினா அந்த கார்ட் போர்ட்டில் அதே மாதிரி நம்ம ஒரு இந்த ஃபோர் பீசஸாக கட் பண்ணி ஒரு அந்த கார்ட் போர்டை ஃபோர் பீஸாக கட் பண்ணி அதை நம்ம கம் போட்டு இது பண்ணி அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு காயின் காயின்ஸ்யெலாம் போட்டு இழுக்கிற மாதிரிலாம் பண்ணலாம் இந்த மாதிரி கலை மற்றும் கைவினைப்பொருட்கள் வந்து நிறையா இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இதுலேயும் நம்ம செய்யலாம் இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு சீப்பை எடுக்கிறேனு வச்சுக்கோங்களேன் அந்த சீப்லேயும் நம்ம செய்யலாம் சீப்பில் என்னடா செய்யலாம் அப்படிலாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிலாம் இல்லை சீப்பில் வந்து நம்ம கத்தி மாதிரி வச்சு விளையாடலாம் ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோமோ அது தப்போ ரைட்டோ அதை வந்துவிட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் செய்கிறது வந்துட்டு நம்மளுக்கு நல்லா நன்மை தரும்